நான் தமிழில் பேசும்பொழுது கண்டிப்பாக நான் சிரமம் வந்து பட்டிருக்கேன் அது என்னென்னா இந்த ழா வராது லா வராது ஏதாவது ஒரு பழக்கடைக்கு போய் நம்ம வந்து வாழைப்பழம் சொன்னால் வாலப்பயம் இப்படி என்று நான் சொல்லுவேன் இந்த லா யா இந்த மாரி வராது எழுதும் பொழுதும் சரி ஒருவொரு டைமில் மிஸ்டேக் பண்ணிவிட்டு அது வந்து நான் எழுதுவேன் அது வந்து எனக்கு ரொம்ப வந்து கஷ்டமாவும் சிரமமாகவும் இருக்கும் எப்படியாவது நாம் வந்து இதை திருத்திக்கணும் இந்த மாதிரி தப்பு பண்ண கூடாது அப்படின்ற வந்து முடிவு தான் நான் எடுத்துகிட்டு நான் வந்து அதை நான் வந்து அடுத்து அந்த தப்பாக பண்ணக்கூடாதுன்னு அதை நான் வந்து திருத்திக்கிட்டேன்